முன்னாடில்லாம் பார்த்தீங்கனா கேமை கேமிங்கை வந்து ஒரு என்டர்டெய்ன்மென்ட்டாக ஜாலியாக விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டுருந்தோம் இப்போது பார்த்தீங்கனா அந்த கேமே வந்து ஒரு சா நம்ம சம்பாதிக்க கூடிய ஒரு விஷயமா மாறுச்சு அதுபோல் தான் இந்த கேமிங்லாம் அந்த ஒரு ஸ்ட்ரீமிங்காக பண்ணி நிறையா பேர் சம்பாதிக்கிறாங்க இந்த ஸ்டீ ஸ்ட்ரீமிங் பண்றதினால இப்ப கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்கள்லாம் வந்து இது மூலியமாக நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் இதனால நம்மளுக்கு இந்த பாக்கிறவங்களுக்குதான் நஷ்டம் ஏன்னா இதை பார்த்துட்டு நிறையா சின்ன பசங்க எல்லோருமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க கேம் விளையாடி அவங்களே வந்து ரொம்ப கெடுத்துட்றாங்க படிப்பு வேஸ்ட்டாக போகுது அதேபோல் இப்போ நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் பார்த்தீங்கனா நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ரீமிங் விடீயோஸ்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அதே வார்த்தையை கற்றுக்கிட்டு திரும்பி அதேபோல் பேசுறாங்க அதனால்தான் இந்தமாரி கேமெல்லாம் வந்து தேவையில்லாம பேன் பண்ணுறாங்க இந்தமாரி பேன் பண்ணதுனால கேமிங் துறைக்கு வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ரொம்ப பிரச்சனையாக இருக்கு ஸோ இதுமாரில்லாம் எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா ஸ்ட்ரீமிங் பாக்கக்கூடாது